ஹலோ ஆ பழக் கடையில் என்னென்ன வந்திருக்கு இன்றைக்கு புதுசாக ஐட்டம்

ம் ஆ ரஸ்தாலி தான் இருக்குதுங்களா சரிங்கய்யா அப்புறம் வந்து எங்களுக்கு ஒரு கிலோ ஆப்பிளும் ஒரு கிலோ திராட்சையும் ஆ ஆ பலா பழமும் எங்களுக்கு வேணுங்கய்யா நீ உடனடியா இந்த ஆன்லைனில் பணம் செட் பண்ணிடறோம் சரிங்கய்யா சரி ஒரு கிலோ பழம் என்ன வெலை ரேட்டு

சரிங்க ஐந்நூறுபா ஐந்நூறுபா நாங்கள் போ போட்டு அனுப்புகிறோம்யா ஆ பழம் நல்லா இருக்குமா நல்லா ப்ரஸ்ஸாக இருக்குமா சரிங்கய்யா நல்லா ப்ரஸ்ஸாக இருக்கணும் நல்லா அற்புதமாக நல்லா ரஸ்கா இருக்கணும் சரி சரி சரி ஓகே பாஸ் பண்ணுங்க